சமையலை தொழிலாக வச்சுக்கணும் விரும்புறவங்களுக்காக இப்பல்லாம் பள்ளி நிறுவனங்கள்லாம் தொடர ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ ஆக்ச்சுவலாக பார்த்தா வளர டெக்னாலஜியில் எல்லாருக்குமே இப்போ சமையல் வந்து ஃபோன்லேயே பார்த்து கற்றுக்கிறாங்க எல்லாம் யூடியூபில் பார்த்து அதை எப்படி செய்வது இதை எப்படி செய்வதுன்னு கற்றுக்கிறாங்க இருந்தாலும் நாங்கள் ஒழுங்காக கற்றுக்கணும் ஒரு ஸ்டைலாக ஒரு யுனிக் ஒரு ஃபார்மாக கற்றுக்கணும் ஒரு ப்ரொஃபஷனலாக கற்றுக்கணுங்காகவே எல்லாருமே சொல்லித் தரவங்களுக்கும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ கற்றுக்கிறவங்களும் ரெடி ஆகிட்டாங்க அதனால் இப்போ சமையல் பள்ளி நிறுவனங்கள் அப்படின்னு தனித்தனியாகவே ஓப்பன் பண்ண ஆரம்பித்துட்டாங்க அங்கேயும் ஆட்கள்லாம் எல்லாருமே போய் சேர ஆரம்பித்துட்டாங்க எக்ஸாம்பிள் ஆஸ்கர் சென்னை அமித்ரா அப்படினு எல்லாமே வந்துடுச்சு இவங்கள்லாம் எப்படினால் படிக்கும்போதே ஸ்காலர்ஷிப் மாதிரி தருவாங்க படிக்கும்போதே ஒரு இன்டர்ன்ஷிப் தருவாங்க சொல்லிக் கொடுப்பாங்க வெளியே போய் இவங்களே ஒரு கேண்டீன் எடுத்து அது வேலை செய்ய வைப்பாங்க அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலும் வந்துரும் வெளியே வேலை செய்ய வேலை செய்ய ஒரு சமைத்து தர சமைத்து தர எல்லாருக்குமே ப்ரொஃபஷனலாகவே வந்துடும் ஒரு பக் ஒரு பக்குவமும் வந்துடும் இப்போ அந்த சமையல் பள்ளியில் எப்படி சொல்லி தருவாங்கனால் ஒரு ஸ் யூனிக் ஸ்டைலாக ஒரு ஜாப்பனீஸ் மாடல் ஒரு சைனீஸ் மாடல் ஒரு வெரைட்டி வெரைட்டியாக சாப்புடுற மாதிரி அந்த நாட்டோடய ஃபேவரெட் ஃபுட் இந்த ஸ்டைலில் தான் இருக்கும் ஒரு ஃபிஷ் மேக் பண்ணனும் ஃபிஷ் சமைக்கணும் இந்த ஸ்டைல் தான் சமைக்கணும் அப்போதான் நல்லா இருக்கும் எந்தவொரு எந்தவொரு கஷ்டமும் இல்லாமல் ஈஸியாக எப்படி சமைக்கிறது அப்படி அசால்ட்டாக சொல்லிக் கொடுத்துடுவாங்க அது இல்லாமல் இப்போ எல்லாமே மோஸ்ட் எல்லாமே சைனீஸ் மெத்தட் தான் ரொம்ப பிடிக்கும் அந்த நூடுல்ஸ் மெத்தடு அது எப்படி செய்யணும் அது எப்படி பண்ணணும் அது எப்படி யூனிக்காக பண்ணணும் எல்லாமே அவங்கதான் ஈசியாக சொல்லிக் கொடுத்துடுவாங்க நம்ப நார்மல் மேகி இல்லாமல் அது தனி ஒரு மேகியாக இருக்கும் அந்த மேகியை வச்சுதான் எல்லாமே செய்வாங்க சைனீஸ் ஃபுட் எனக்கு தெரிஞ்சது வந்து என் ஃபேவரெட் ஃபுட் வந்து மேகி தான் அது வந்து சை பாக்கெட் மேகி இல்லாமல் சைனீஸ் மேகி தான் எப்படின்னா அது ஒரு நல்லாவே இருக்கும் இதோட அந்த மேகி நல் சைனீஸ் மேகி ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்பவே பிடிக்கும்